மக்களோட வாழ்க்கையில் இப்போ முக்கியமாக இப்போ பைக் வந்து ஒரு அங்கமாக விளங்குது ஏன்னால் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து போகிறத விட பைக்கில் போனால் டைம் சேவ்வாகுது அதனால் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பைக்கை தூரமாக போகிறதுக்கும் காரில் போகிறதுக்கும் காரில் போகிறதோட பைக்கில் போவது பெஸ்ட்டுகிற மாரி மக்கள் வந்து சீக்கிரமா போகலாம் ட்ராஃபிக் அங்கங்கே நிற்க வேண்டாம் எல்லாத்துலேயுமே அவங்க வேகமாக போய்ட்டு ஒரு இடத்துல நின்று கூட அவங்களுக்கு தேவையானதை முடு தேவையான ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு உடனே போகிற மாரியிருக்கறத்துக்கு ஈஸியாக பைக்கைதான் யூஸ் பண்ணுறாங்க அதுதான் மக்களோட இதில் இருக்குது இந்தியாவோட நிலப்பரப்பு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த பைக்கோட நம்ம அந்த டெல்லி இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம பைக்கிலே போனோம்னால் நம்மளோட கான்செப்ட் நம்மளோட இதை வைச்சு நம்ம என்ன வேணுமோ நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் பைக்கிறக்கனால் மோஸ்ட் ஆஃப் யூஸ் ஃபுல் பசங்களுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு இவர்களாம் வந்து அந்த பைக்கினால்தான் அவ்வளோ நல்லது பண்ண முடியுது மக்களுக்கு வந்து ஓ தீங்கு விளைவிக்கதோடு நல்லது நிறையே நடக்குது இதால்